நான் விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்யலாம்னு பாகு காய்ச்சேன் பாகு காய்ச்சேன்னா பாகு காய வைக்கிறப்போ என்னன்னால் எங்கள் பையன் வெளியே கூப்பிட்டான் என்னை என்னடானு சொல்லி நானும் அடுப்பை விட்டு ப வெளியே வந்து பேசிட்டு அவங்க பேசிட்டு இருந்தால் அதைப் பற்றி நான் பார்த்துகிட்ருந்துட்டு அடுப்பு கவனிக்காமல் விட்டுட்டேன் அப்பறம் போய் பார்த்தா பாகு பூராக தீஞ்சு போயிருச்சு தீஞ்சு போனே ஐயையோ அது சாமிக்கு எப்பிட்றா படைக்கிறதுன்னு நினைச்சிக்கிட்டு மறுடியும் அதை எடுத்துகிட்டு வந்து கோழிக்கு எங்கள் வீட்டில் நான் கோழி வளர்க்கறேன் கோழிக்கு போடுணுன்னு அந்த தேங்காயை அந்த பாகை எடுத்து போட்டு கோழியெல்லாம் கொத்தி சாப்பிட்ருச்சி அந்த தேங்காயிதுனால் சாப்பிட்ருச்சி அதுக்கப்பறம் மறுடியும் வேறே ஒரு குண்டாவை எடுத்துகிட்டு போய் அங்கே பக்கத்தில் இருந்து பாகு காய்ச்சி மறுபடி கோழுக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு மறுபடியும் படைத்தேன் எங்கள் பையன் எங்கள் பையன் வந்து ஆசையாக பிரியாணி கேட்டானு நான் ஒரு நாள் பிரியாணி செஞ்சேன் பிரியாணி மட் பிரியாணி வந்து நல்லா இருக்குது ஆனால் கோ உப்பு மட்டும் அதிகமாக போட்டேன் என்னடா பையன் ஆசையாக கேட்டு கடைசியில் இப்படி உப்பை அதிகமாக போட்டேமேனு நினைச்சிட்டு அப்பறம் மறுபடி எங்கள் பையனை போய் இருபது ருபாய்க்கு தயிர் வாங்கிட்டு வந் வாங்கிட்டு வர சொல்லிவிட்டு வெங்காயம் பொடிப்பொடியாக அரிஞ்சு தயிரில் போட்டு கலக்கி வச்சுட்டு தயிருக்கு வந்து உப்பு போடல அதை வந்து தயிரோடு பிரியா பிரியாணி சாப்பிட்றப்ப அந்த தயிரை எடுத்து அதில் போட்டு அப்படியே பிசஞ்சி சாப்பிட்டு ச நல்லாவும் இருந்தது சாப்பாடும் வந்து வேஸ்ட் ஆகாம எல்லோருமே விரும்பி நல்லா தயிருங்கறனால் பசங்க விரும்பி நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க பருப்பு குழம்பு ஒரு நாள் வச்சேன்னால் புளிப்பும் காரமும் அதிகமாக போயிடுத்து என்னடா குழம்பு இப்படி வச்சிட்டோமே பசியோடு வேறே வருவாங்களே என்னடா பண்றதுன்னு நினைச்சிக்கிட்டு மறுபடி உப்பை அது புளிப்பு அதிகமாக போனவுடனே உருளக்கிழங்கு வீட்டில் இருந்தது நாலு அதை ரெண்டு எடுத்து அரிஞ்சு போட்டு ஒரு மறுபடியும் உருளக்கிழங்கு வேகிற அளவுக்கு இது பண்ணோம்ன்னா அந்த புளிப்புமும் உப்பும் சரியாயிடும் குழம்பும் நல்ல கெட்டியாகவும் இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் அது மாதிரி பண்ணலாம் கறிக்குழம்பு மறுபடி ஒருநாள் என்ன பண்ணேன் கறிக்குழம்பு வச்சேன்னா அதில் வந்து காரம் வந்து அதிகமாக போயிருத்து அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன்னால் ரெண்டு தே ரெண்டு மூடி தேங்காயை எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சி கறிக்குழம்புல போட்டு வேக வச்சு மறுபடி சாப்பிட்டோம் ச நம்ம சாப்பிட்றப்ப என்ன பண்ணலான்னா தேங்காய் வேணுன்னால் சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா கூட தேங்காவை எடுத்துப் போட்டு கறிக்குழம்ப வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சாப்பிட்டுக்குலாம்